ஹலோ ஹலோ நாங்கள் நேச்சுரல்ஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் ஆ சொல்லுங்கள் ஓகே ஓகே உங்களோடய ஹேர் டைப்பும் ஸ்கேல்ப் டைப்பும் என்னன்னு சொல்கிறிங்களா லைக் உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்குமா இல்லை உங்கள் ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்குமா இல்லை ஆயிலியாக இருக்குமா ஓகே ஸோ உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம ப்ளீச்சிங் எதுவும் பண்ண வேண்டாம் டேரெக்டாக நம்ம கலரிங்கே பண்ணிக்கலாம் ஏன்னால் ப்ளீச் பண்ணி நம்ம கலர் பண்ணோன்னால் இன்னும் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும் மெயின்டனஸும் ஜாஸ்தி ஸோ வந்து ப்ளீச்சிங் இல்லாத கலர்ஸ்னா ப்ரௌன் டோன்ஸு அப்புறம் ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ப்ளீச் இல்லாமலே நம்மளால் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி ப்ளீச்சிங் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு எந்த ப்ளீச்சிங் பண்ணலனாலும் ஓகே அந்த மாதிரியா ஓகே மேம் அப்போ வந்து நீங்கள் ப்ளீச்சிங் எதுவும் பண்ண வேணாம் நம்ம டேரெக்டாக கலரிங்கே பண்ணிக்கலாம் உங்களோடய பிரைஸ் ரேஞ்ச் என்னென்னு சொல்ல முடியுமா மேம் ப்ளீச்சிங் இல்லாமல் ஹேர் கலர்னால் ஒரு டூ டு த்ரீ தௌசண்ட் வரும் மேம் நீங்கள் வந்து ப்ரீவாஷும் நாங்களே ஹேர் வாஷ் கண்டிஷனிங் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஹேர் கலரிங் பண்ற மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபை அந்த மாதிரி வரும் மேம் த்ரீ பாயிண்ட் ஃபை ஃபோர் மாதிரி வரும் நீங்கள் ப்ரீவாஷ் அண்ட் ஹேர் கலரிங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ஹேர் கட் ஃப்ரீயாக பண்ணி விடுவோம் மேம் இல்லை மேம் இதுதான் இப்போ போயிட்டிருக்க ஆஃபர் மேம் ஏன்னா ஹேர் கட்டுக்குன்னு நீங்கள் தனியாக தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரேட் டூ தௌசண்ட் செலவு பண்றா மாதிரி இருக்கும் எங்கே போனிங்கன்னாலுமே ஸோ நீங்கள் ரெண்டுமே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மனி சேவ் ஆகிற மாதிரி தான் மேம் உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபை அந்த மாதிரி தான் மேம் ஆகும் ஃபேஷியலுக்குலாம் தனி ஆஃபர்ஸ் போயிட்டிருக்கு மேம் நீங்கள் ஃபேஷியல் டுவென்டி ஃபோர் கேரட் கோல்டு ஃபேஷியல் அந்த மாதிரி ஃபேஷியல்ஸ்க்குலாம் தனி ஆஃபர்ஸ் போயிட்டிருக்கு மேம் அது நீங்கள் வந்து இங்கே வந்திங்கன்னால் நம்ம நேரிலையே பேசிக்கலாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்